தமிழ்மொழி இலக்கணம் அது உச்சரிப்பு இப்போ சென்னையில பார்த்து வந்து எங்கே இருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்னொருத்தர் வீட்டாண்ட தான் இருக்கேன் அப்படிம்பாங்க அப்பறம் திருநெல்வேலியில வந்து எங்கேயிருக்க என்ன பண்ணுற அப்படினா ஏல நான் வீட்லதான் இருக்கேன் வா பேசிக்கலாம் அப்படிம்பாங்க இப்போ கோயமுத்தூர் சைடு வந்து கேட்டாங்கன்னா அம்மா எங்கேங்கமா இருக்குறீங்க அப்படினா ஏன் சாமி வீட்ல தான் இருக்கிறேன் வா வந்துகிட்ருக்குறியா அப்படிம்பாங்க இதே வந்து அத்தாணி சைடு இந்தமாதிரி எல்லாம் கேட்டால் ஏ சின்னம்மா எங்கேயிருக்குற அப்படினா ஏன் கண்ணு வீட்டான்ட தான் இருக்கிறேன் வா இன்னும் வரல்லியா நீய்யி அப்படிம்பாங்க இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்குது